என்னோட சொந்த தோட்டத்தை மட்டும் பராமரிக்கும் போது வந்து அதாவது செடி கொடிகளை வந்து நல்லபடியாக வந்து களைக்கொத்தி எருவு போட்டு இயற்கை உரங்கள் போட்டு வளர்ப்போம் அதில் நோய் நொடிகள் பூச்சி இந்தமாதிரி கொசு பூச்சிகள் இந்தமாதிரி விஷயங்கள் வரும்போது அதுக்கு வந்து இயற்கை தெளிப்பான்கள் இருக்குங்க அதை வந்து நாங்கள் தெளிச்சு அதை கட்டுப்படுத்துவோம் ரெண்டாவது அது மரங்களுடைய எவ்ரி டே டெய்லி வந்து நாங்கள் அந்த செடிகளோ மற்ற இதுங்களை தோட்டத்தில் வந்து வாட்ச் பண்ணி பார்த்து அதனுடைய நோய்கள் பரவி இருக்குறதாக இல்லை இது பண்றதாக அதை நீர் பாய்ச்சிறது இந்த முறைகள்லாம் ரொம்ப வந்து பார்த்துட்டு இருப்போம்